பாரம்பரிய விளையாட்டுக்கள் கிராமப்புறங்களின் கலாச்சார அடையாளத்தைப் பாதுகாப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் என்ன பங்கு வகிக் வகிக்கின்றன இப்போ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து மெட்ராஸ்லாம் நிறையா வந்து போராட்டங்கள்லாம் பண்ணி ஜல்லிக்கட்டை நடத்த உத்தரவு பண்ணா உத்தரவு பண்ணாங்க ஆனால் அதுவே நாங்கள் சில கா சில பேருக்குக் காயங்கள்லாம் ஆகும் ஆனால் மோட்டிவேட் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டை வந்து நடத்த விடுறாங்க அப்பறம் ஏறு தழுவுதல் பழங்காலத்தில் வந்து ஏறு தழுவாங்க மரம் ஏறுதல் மரம் ஏறுனால் தான் அவங்களுக்குக் கல்யாணமே நடக்கும் அப் அப்படிலாம் வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து சுயம்வரம் அந்த மாதிரி நிறையா நிறையா விளாட்டு நிறையா விளாட்டுகள் இருந்தது அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து ப முத்து முத்தை போய் எடுத்துட்டு வர்றது அது ஒரு விளாட்டு பாரம்பரியமாக இருந்தது அப்புறம் கபடி கபடி வந்து இப்போயும் விளையாண் பாரம்பரிய வெளையாட்டில் தான் இருக்குது ஆனால் எல்லாம் எல்லோரும் வெளாண்டுட்டு இருக்காங்க கபடி ஒரு ஒரு ஆர்வமாக